செய்திகள்ல காணப்படுற விஷயங்கள் வந்து மோஸ்டலி எல்லாம் உண்மையாக தான் இப்போ இந்த காலத்தில் இருக்குது ஃபஸ்ட்டுலாம் பார்த்தீங்கன்னா எதனால் ஒரு நியூஸ் வந்துச்சின்னால் அந்த நியூஸை என்ன பண்ணுவாங்க இந்த ரேடியோனு சொல்லுவாங்க பார்த்தியா எஃப்எம்மு அதில் தான் கேட்போம் வெறும் அந்த ஆடியோ மட்டும் தான் நம்ம கேட்போம் ஆனால் இந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம அதை லைவாகவே பார்க்க முடியும் இ இதோ பார்த்தீங்கன்னா இந்த பாரிமர் பாலிமர் நியூஸு அப்புறம் இந்த நியூஸ் பதினெட்டு நியூஸு புதிய தலைமுறை அதெல்லாம் நம்மளுக்கு லைவாகவே காட்டி கொடுக்குது எதனால் பா இது பண்ணாலும் நம்ம லைவாக பார்த்துக்கலாம் அப்புறம் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம தமிழ் இ இது தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு ஆழ்துளை கிணத்துல விழுந்துட்டால் அவளை வந்து அதான் அவங்களை எப்படி தூக்குறாங்கனு சொல்லிட்டு ஃபுல் லைவு டுவெண்டி ஃபோர் அவர்ஸும் அதை அதில் காட்டுறாங்க நம்மளுக்கு இதில் வந்து எந்த ஏமாற்றமும் நடக்காது ஃபஸ்ட்டுலாம் பார்த்தீங்கன்னா வெறும் ஆடியோ மட்டும் தான் நம்ம கேட்போம் அதுவே இப்பெல்லாம் ரொம்ப ரொம்ப மாறிடுச்சின்னே சொல்லலாம் இந்தியா எதுவாக இருந்தாலும் லைவு நம்ம ஸ் நம்ம ஃபோன் எடுத்தீங்கன்னால் சோசியல் மீடியாவில போனாலே எல்லாமே வந்துடுது எல்லா நியுஸும் வந்துடுது நம்மளுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் தேவை இல்லை இதனால் இது வந்து சோசியல் மீடியாவிலையும் பார்த்தீங்கன்னா நிறையா லைவுன்றதும் வந்து நிறையா உண்மை கூட இல்லைங்க நம்ம உண்மையாகவும் நினச்சிக்க முடியாது கொஞ்சம் உண்மையும் இருக்கலாம் கொஞ்சம் பொய்யும் இருக்கலாம் அது சேர்ந்தா மாதிரி இருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பட் ஆனால் அது எப்படினு தெரியலை ஆனால் அது லைவுனு பார்த்தீங்கன்னா உண்மை தான் சொல்லுவாங்க ஆனால் இது ரொம்ப வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்ம எஃப்எஎம்வோட கேட்கறதோட இந்த லைவ் பார்க்குறது ரொம்ப இதுவாக இருக்குது அப்போ நியூஸை நம்ம அப்பவே தெரிஞ்சிக்கலாம் யார் யார் இப்போ எதனால் ஆக்சிடெண்ட் ஆயிட்டால் கூட இப்போ எஃப்எம்னால் நம்ம இதுவும் மட்டும் தான் கேப்போம் அதுவே நம்ம லைவ்ல பார்த்தீங்கன்னா வொ இவர் அவர் அந்த ஊர் இந்த ஊர் நம்ம லைவ்லையே பார்த்துக்க முடியுது அதனால் நம்ம உஷாராக ஆயிடுவோம் ஓ இது மாதிரி போனால் அது மாதிரி ஆகுது போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மக்கள் நம்மளே ஒரு டிஸ்க்கஸ் பண்ணி நம்ம எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துப்போம் இது மூலம் நிறைய பேருக்கு ஒரு லைவ்ன்றது நிறைய பேருக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இந்த காலத்தில் இருக்குதுனு தான் சொல்லுவேன்